ஆமாம் இங்கே நிறையாவே வந்து நம்ம நாட்டை பொறுத்த அளவுலக்கு நிறையாவே நம்ம நாடு வந்து யுனைட்டி டைவர்ஸிட்டின்னு சொல்லுவாங்கள் ஆனால் நம்ம நாடாரு பொறுத்த அளவுலக்கு மக்களோட மனநிலையில் இன்றைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு ஹிந்துவாக பிறக்கறேன் ஒரு கிறிஷ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகுறேன் இல்லை நான் ஒரு கிறிஷ்டியனாக பிறக்கறேன் ஒரு இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகுறேன் இல்லை ஒரு இஸ்லாமியனாக பிறக்கறேன் ஒரு ஹிந்துக்கு கன்வெர்ட் ஆகுறேன் அப்படின்னாலும் சரி இல்லை நான் ஒரு வேற்று மதத்தில் இருந்து உ வேற்று நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் இங்கே நிறையாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள்ருக்குது உதாரணத்துக்கு வந்து என்னை சுற்றி இருக்க சமூக கட்டமைப்போ இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையோ வந்து எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா இந்த மதத்தில் இருந்து இவர் வந்தவர் தான் போனவர் தானேடா போனவன் தானே இவன் இவன் நம்மளுக்கு இது ஆகாத அதாவது என்னென்னா நம்மளுக்கு ஒட்டாத ஒரு மதத்துக்கு போம் போயிட்டான் அப்படின்னு அவனை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் ஒரு சமூக தளத்தில் வந்து இவன் நம்மளுக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு தன்மையோடையும் பார்க்கற நிலமை இன்றைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி அங்கே பு போகிற ஒரு கன்வெர்ஷன்ல இருந்து நான் போகிறேன் இங்கேயிருந்து நான் இன்னோரு ஒரு மதத்துக்கு நான் ஒட்டி போகிறேன் அப்படின்னா அவங்களுமே இன்னைக்கு எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா இவன் வேற்று மதத்தில் இருந்து வந்தவன் தான்னு பார்க்கறாங்களே தவிர்த்து இந்த ம நம்ம மதத்தை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கான் அப்படின் பார்க்கறவுங்க வந்து மிக மிக குறைவு வெளிப்படையாக வந்து ஆயிரம் பேசுவாங்கள் பேசுகிறப்ப ஆ ஆமாம் ஆமாம் அவரு அங்கே இருந்து வந்திருக்காரு இவரு அப்படி மதிக்கணும் இப்படி மதிக்கணுமா நாளைக்கு போய் ஒரு ஏ என் என ஒரு கல்யாணம் ஆகுற வயசுல போய் ஒரு பெண் கேட்டுக்கறோ இல்லை வந்து ஒரு பெண் கன்வெர்ட் ஆகி போய் ஒரு ஆணை கே வந்து திருமணம் பண்ணுறதோ இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருக்குது அப்போது ம் அது வந்து என் சமூக கட்டமைப்பில் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இது மட்டும் கிடையாது மைக்ரேஷன் ஆஃப் பீப்பிள் அதை பற்றி பேசுனோம்னா இன்னைக்கு அங்கே இருந்து ஏதாவுது வேற்று ஒரு ஒரு ஒரு இன்றைக்கே நம்ம எடுத்துக்கோவோமே பக்கத்து நாட்டில இருந்தே அவங்க வராங்கள் அப்படின்னா அவங்களுடைய இன அடிப்படையிலியும் மத அடிப்படைலேயுந்தான் அவங்கள இன்றைக்கும் பார்க்கப்படுது நம்ம ஏத்துக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை பொது வழியில் ஆனால் உள் கட்டமைப்புக்குள்ள நம்ம ஏத்துக்கிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு கேள்வியாக் இருக்குது அதுக்கப்புறோம் இந்த ரிலீஜியன் வந்து குளோபலைஷேஷனோட ஏ இதில் வந்து என்ன ஃப் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா மனிதன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்கிற மாதிரி அவன் எங்கேயோ வந்து ஒரு இதை தாண்டி போகணுந்தான் அன்னைக்கு அந்த கருத்தியலை முன் வச்சாங்க அவன் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணட்டும் என்ன இனத்தில் இருக்கட்டும் அவன் எந்த யாராக வேணால் பிறப்பால் எப்படி வேணாலிருக்கட்டும் அவன் வந்து ஒரு மனிதன் அப்படின்னு மதிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த உலகத்துல இருக்கணும்னு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இன்றைக்கு அந்த தன்மையை நம்ம அடைஞ்சிட்டோம் ஆனால் நம்ம தேசத்தை பொறுத்த அளவுலவுக்கு இன்னுமே அந்த தன்மை வந்து இன்னும் வளரணுமோ ஏன்னா அது ஏற்கனவே இருந்திருக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருந்த ஒரு விஷயோந்தான் ஆனால் இன்னைக்கு என்ன தான் இவ்வளோ மாடர்ன் பீரியட்ல கூட அது எப்படி திரும்பி வந்துச்சு அதாவது எப்படி அது தப்பானது எப்படி திரும்பி வந்துச்சின்னு எனக்கு தெரில சரியானது இருந்திருக்கு ஆரம்ப காலக்கட்டத்திலே சரியான விஷயங்கள்ருந்துருக்குது எல்லாரும் மனுஷன்னு பார்க்கக்கூடிய தன்மை இருந்துருக்குது அது நடுப்பட்ட காலத்தில் எப்படி அழிஞ்சிச்சின்னு தெரில ஆனால் பின்னால் இப்போ வந்து அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதாவது என்னன்னா ஒரு ஒரு மனிதனை மனிதனாக மதிக்காமல் இவரு இவரு இவரு வந்து ஒரு ஹிந்து இவரு இந்த ஜாதியை சேந்தவர் இவரு இந்த மதத்தை சேந்தவர் இவரு பாயி அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குதோன்னு சொல்லி எனக்கு ஏதோ இதில் ஒரு சமத்தளம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்